இப்போ ஒரு டிவி வாங்கினேன் கடைக்கு போய் அந்த டிவி எப்படி இருந்துச்சி தெரியுமா பார்க்க பள பள பள பளன்னு இருக்குது ஆனால் உள்ளே பார்த்தா ஒன்றுமே இல்லை பார்த்தீங்கன்னா வெங்காயம் பார்க்க பெருசாக இருக்கும் உரிக்க உரிக்க உள்ளே ஒன்றுமே இருக்காது அந்தமாதிரிதான் அந்த டிவி நானும் சரி ஒரு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சி டிவி வாங்கிட்டு வருவோம்னு போய் பார்த்தா அவங்க என்ன பண்ணிட்டாங்க சரி இன்னும் கொஞ்சம் பெரிய டிவியாக பார்த்து வாங்கிக்கிலாம் அப்புடின்னு சொல்லிட்டு சரி பெரிய டிவி பாத்தேங்க நானும் போய் பார்த்தேன் பார்த்தா அங்கே இருக்குது ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சி எண்பத்ரெண்டு இன்ச்சி அறுபத்ரெண்டு இன்ச்சி அவ்வளோ பெரிய டிவி இருக்குது சரி நம்மளும் ஒரு டிவி வாங்கலாமேன்னு பார்த்தா நான் பன்னெண்டு இன்ச்சி டிவி கேட்டால் வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சொன்னாங்க என்னடா கம்மியாக சொல்கிறாங்களே அப்பயே எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சி சரி நான் அவங்க என்ன சொன்னாங்க சரி நான் ஹோல்சேலில் எடுத்துருக்கறேன் அதனாலதான் இந்தமாதிரி இருந்துச்சி அப்படின்னாங்க என்ன ஹோல்சேல்லு நானும் யோசிச்சிட்டே இருந்தேன் என்ன ஹோல்சேலில் எடுத்திருப்பாங்க அப்புடின்னு தெரியவே இல்லை நானும் யோசிச்சிட்டே இருந்தேன் என்ன ஹோல்சேல்லுன்னு பார்த்தா டிவி சொல்கிறாங்க டிவி ரொம்ப மட்டமான டிவி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் டிவி யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பாத்தோமுன்னா டிவி போயிடும் விடிய விடிய ஓட்டினமுன்னா டிவி போயிடும் கம்பெனி ப்ராண்டு கிடையாது எதுவும் கிடையாது சும்மா சாதா கம்பெனி சோனி மாதிரி அது ஒரு சாணி சோனி மாதிரி அது ஒரு சாணி என்னடா பேர் பேர் முதலில் நெனைச்சேன் என்னடா சாணின்னு போட்ருக்காய்ங்களே அப்புடின்னு கடைசியில் பார்த்தா சாணிதான் ஒன்றுமே இல்லை புரோஜனம் வேஸ்ட்டு அது இருக்கறதிலேயே வேஸ்ட்டான டிவி அந்த ஒரு டிவிதான் பாத்தீங்கன்னா சோனின்னாங்க நானும் சரி பெரியவங்கள்லாம் பார்த்தாங்கன்னா அந்த எஸ் ஓ அப்புடின்னா சோனி ஐயோ இது பெரிய ப்ராண்ட் பார்த்தா சாணின்னு மாற்றி வச்சுருக்காங்க எஸ்ஓஎன்இஒய்ன்னு பாருங்கள் அந்த ஒரு இயில் என்ன மாறிருக்கிதுன்னு பாருங்கள் டிவியே மாறுது அப்புடின்னா வாழ்க்கை மாறாதா ஒருத்தர் பேசுறவங்கள்ட்ட போய் ஒரு பேசுறவங்கள்ட்ட ஒரு வார்த்தை தப்பாக பேசினீங்கன்னா அவ்வளோதான் ஒரு வார்த்தை சேர்த்து பேசினாலும் அவ்வளோ தான் கம்மியாக பேசினாலும் அவ்வளோவு தான் எப்பயுமே டிவி மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் இப்போ டிவியும் வாழ்க்கையும் இணைக்கிறேன்னு எதும் நெனைச்சிக்க வேண்டாம் டிவி மாதிரிதான் வாழ்க்கையும் ஆனால் அந்த டிவி கடையில் போய் என் வாழ்க்கை அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டேன் அது எனக்கு இன்னும் கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது சரி நம்ம போய் ஒரு டிவியை பார்த்து நம்ம இப்படி மாற்றிக்கிட்டோம் இன்னும் நம்மளும் கரெக்டாக இருப்போம் அப்படின்ற மாதிரிதான் நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும் இந்த டிவியை நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சி டிவி வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு அவங்க சொன்னாங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபாப்பா முப்பத்து ரெண்டு இன்ச்சி டிவி அப்படின்னாங்க என்னங்க நாலு இன்ச்சி டிவியே ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சொன்னீங்க பன்னெண்டு இன்ச்சி என்ன இப்படி இவ்வளோ சொல்கிறீங்க தம்பி தம்பி ஹோல்சேல்ப்பா தம்பி அது சின்ன டிவி ஒரு வாரம் அது வாரண்டிலாம் கிடையாதுப்பா இந்த டிவிக்கு உங்களுக்கு ஒரு மாசம் வாரண்டி இருக்குது ஒரு வருஷம் கேரண்டி இருக்குது அப்புடின்னாங்க சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா ஒரு மாசத்துக்குள்ளே ஒடைஞ்ச்சின்னா நாங்கள் மாற்றி குடுத்துடுவோங்க அதுக்கப்பறம் வாரண்டி வேணுனா க்ளைம் பண்ண பார்க்கலாம் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நானும் ஒரு ஒரு ரெண்டு வாரம் ஆச்சுங்க டிவி ரெண்டு வாரம் பார்த்துட்டே இருந்தேன் டிவி டக்குன்னு பார்த்தா மூணாவது வாரம் டிவி வேலை செய்யலை என்னன்னு போய் கடையில விசாரித்தா ஏங்க உள்ளே ஒன்றுமே இல்லைங்க ஸ்பேர் பார்ட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கும் விடிய விடிய டிவி ஓடுச்சுன்னா அவ்வளோ தான்ங்க ஒரே வாரத்துலேயே உங்களுக்கு போய்ருக்குமே எப்படி இவ்வளோ தூரம் தாக்குப் புடிச்சுச்சி அப்படின்ற மாதிரி ஒரு கடையில் போய் ரிவியூ கேட்டேன் அவங்க அப்படி சொன்னாங்க இதுலேருந்தே தெரிஞ்சுக்கிட்டேன் சரி நம்மதான் ஏமாந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க நம்ம ஏமாந்ததை விட அவங்க ஏமாற்றிட்டாங்க அப்புடின்னு நம்ம சொல்ல கூடாது நம்ம ஏமாந்துட்டோம் அவங்க ஏமாற்றல நம்மளாக தான் போய் வாங்கினோம் அவங்களா வந்து கொடுத்தாங்க கடைசியில் அப்புறமா தான் யோசித்து பார்த்தேன் சரி நம்மளாக தான் ஏமாந்துட்டோம் அவங்க நம்மளை ஏமாற்றல இதேமாதிரி தான் விழிச்சிக்கங்க பொழச்சிக்கங்க